கேமராவில் வந்து அதிகமாக உன் ஃபேமிலி ஃபோட்டோ அப்புறம் இயற்கை வளங்கள் மண்வளம் அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுக்க தோணும் இயற்கையில் அழகு அழகாக ரசிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக ரசிச்சு ரசிச்சு எடுக்க முடியும் மயில் தோகையை விரிச்சு ஆட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் எங்க ஃபர்ஸ்ட்டு புறப்புட்டாலும் ஃபர்ஸ்ட்டு ஃபேம்லி ஃபோட்டோ எடுத்துவிட்டு தான் வெளியிலையே கிளம்புற அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு இப்போ ஆய் போச்சு எல்லாமே எதாவது ஃபங்ஷன் போனா பொண்ணு மாப்பிள்ளை யார் இருந்தாலும் அவங்களோடையும் எடுக்குறோம் தெர ஒரு பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போனாலும் அங்கேயும் அந்த பொண்ணோட சேர்ந்து நின்று எடுக்குறோம் குரூப் ஃபோட்டோ எடுப்போம் அதிகமாக மகளிரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து எடுப்போம் அப்புறம் நாங்கள் எங்கே டூர் போனாலும் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுப்போம் அதை வந்து மெமரீஸ்க்காக வச்சுக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு அந்த பழைய மெமரி அப்படியே ஞபாகம் இருக்கும் இப்போ கோயில் போனாலும் அங்கே இருக்கிற சா சாமி முன்னாடி நின்று எடுத்தா தான் திருப்தியாக இருக்கு அதனால் அதையும் எடுத்துக்கிறது அப்புறம் இயற்கை வளங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்குவோம் மலை போட்டிங் போகறது ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டிங்கில் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் விலங்குகள் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நின்று அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவோம் ஜூக்கு போனாலும் அங்கே இருந்த ஒவ்வொரு விலங்குக்கு முன்னாடியும் நாங்கள் எடுத்துக்கிறது மலைகள் அழகழகாக இருக்கிற இடத்துலையும் எடுத்துக்கிறது அப்புறம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு எங்கள் பக்கம் தண்ணி இல்லாததுனால் கடலில் எங்கே போனாலும் அந்த கடலில் நின்று எடுத்துகிட்டு அதில் வர்ற அலைகளையும் ஃபோட்டோ பண்ணிகிட்டு வருவோம் சென்னை போனா பீச்சில் இருந்து ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம் பீச்சுக்கு முன்னாடி நின்று எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் சூரியன் உதிக்கிற அந்த இது அழகாக இருக்கும் அதுக்காகவும் எடுக்குறோம்